ஹலோ எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியாண்ணா ம் ஆமாண்ணா போன வீக் ஃபுட் ஆடர் பண்ணிருந்தோண்ணா உங்கள் காம்போ பேக்ல அதுக்கு ரேட்டிங் சொல்ல தாண்ணா கால் பண்ணிருந்தேன் ம் ஆமாண்ணா காம்போ பேக் வந்து மூணு மட்டன் பிரியாணி ஒரு ஒரு ஃபுல் தந்தூரி ஒரு ஆஃப் கிரில் சிக்கன் வித் உங்கள் காம்போ பேக்ல உள்ள பிரட் அல்வா டோட்டலாக வாங்கிருந்தோம்ண்ணா டோட்டலாக தௌசண்ட் எயிட் ஹண்ரடுக்கு வாங்கிருந்தோம்ண்ணா ஆ ஆமாண்ணா பிரியாணி நல்லாவே இருந்துச்சுண்ணா அதில் உள்ள பீஸஸ்ஸும் நல்லாவே வெந்து நல்லா ஈஸியாக சாப்புடுற மாதிரி இருந்திச்சுண்ணா வயசானவங்களும் ஈஸியாகவே சாப்புடுற மாதிரி இருந்துச்சு ம் ஆமாண்ணா ஆ ப்ரட் அல்வா டேஸ்ட் சூப்பராக இருந்திச்சுண்ணா ஆ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு என்ன ஒன்றுன்னா வந்து டெலிவரி மட்டும் கொஞ்சம் லேட்டாயிருக்குண்ணா டிலேவாயிட்டு ஆ ஆமாண்ணா ஆ ஆமாம் ஆ டெலிவரி மட்டுந்தாண்ணா இதாக இருந்திச்சு மற்றபடி சாப்பாடு வந்து சூப்பராக இருந்திச்சுண்ணா வீட்டில எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆ இனிமேல் எது ஆடர் பண்ண சொன்னாலுமே இங்கேயே பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ஆ ஆ சரிண்ணா டெலிவரி மட்டும் பார்த்துக்குறீங்களா ஆ சரிண்ணா வேற எதாவுது ஆஃபர் போய்ட்டிருக்காண்ணா ஆ ஓகேண்ணா உங்க ஃபுட் ஃபுட் வைஸ் சூப்பராக இருந்திச்சு பேக்கிங்கும் நல்லா இருந்திச்சுண்ணா

ஆ ஓகேண்ணா டெலிவரி மட்டும் பார்த்துக்குறீங்களா ஆ சரிண்ணா ஆ டேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா